எனக்கு பிடித்த வீராங்கனை பீட்டி உஷா அவர்கள் அவங்களை நான் சின்ன வயசுலேருந்தே ஆட்டில் பார்க்குறதுனால எனக்கு விளையாட்ல ரொம்ப ஈடுபாடு அதிகம் எனக்கு விளையாட்டி நானும் அவங்களை மாதிரி பரிசு வாங்கணும் மெடல் வாங்கணும்னு எனக்கும் சின்ன வயசுலேருந்து ஆசை அதே மாதிரி நான் கவர்மெண்ட் ஸ்கூலில்தான் படித்தேன் நானும் நல்லா விளையாடுனேன் நான் நிறைய மெடல் வாங்கினேன் ஆனால் எனக்கு அவங்கள நேரில் பார்த்தா அவங்க கையால் விருது வாங்கணும்னு எனக்கு சின்ன வயசுலிருந்து ஆசைதான் ஆனால் என்னால் நேரில் பார்க்கதான் முடியல அவங்கனால அவங்கள ஆனால் அவங்கள மாதிரி நிறையா வீராங்கனைகள் நம்மளோடய இந்தியாவிலேருந்து நிறையா வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை